ஹலோ ஆமாம் எலக்ட்ரீஷியன் மணி தான் பேசுகிறேன் நீங்கள் இங்கேயா காரைக்குடிலயா நம்ம கடை பக்கத்துலேனா ரெண்டு தெரு இருக்குது நீங்கள் எந்த தெருவுலேர்ந்து பேசுகிறீங்க ரெண்டாம் தெருவில் முத வீடு முத்தண்ணன் வீடா சரிக்கா சரிக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா சரிக்கா ஆமாம் ஆமாம் ஆமாம் மாப்பிள தான் பண்ணாப்புலே அதான் பண்ணி எல்லாம் பண்ணல வேலைலாம் முடிஞ்சுடுச்சினு சொன்னாப்புலேயே முடியலையா சரிக்கா சரிக்கா என்ன என்ன லைட்டுன்னு சொன்னீக சரிக்கா அந்த மூலைக்கு மூலை வைப்பாங்களே அந்த லைட்டாக்கா இப்போ எல்லாம் வாங்கி வச்சிருக்கீக மாட்டி மட்டும் தான் கொடுக்கணும் சரி சரி கொஞ்சம் வேலை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிஸியாக போய்டுருந்துச்சி அதுக்கு தான் பார்க்குறேன் நான் வேணால் தம்பியை அனுப்பிச்சுவுடவா இல்லை நான் தான் வரணுமா ஆமாம் நான் தம்பியை அனுப்பிச்சிவுட்டா அப்புறம் அண்ணன் என்னுட்ட கேப்பாப்புலே என்னப்பா நீ வராமல் என்னப்பா தம்பியை அனுப்பிச்சிவுட்ருக்கேன்னு கேப்பாப்புலே அதுக்கு தான் கேட்குறேன் சரி சரி தம்பி நான் முடிந்த வரைக்கும் நான் வந்துருவேன் அப்படி இல்லேன்னா கோச்சிக்காதீக ஏன்னால் எனக்கு வேலை நிறையா கிடக்கறதுனால ரெண்டு பசங்க இருக்காய்ங்க நல்ல பாப்பாய்ங்க வேலை அண்ணனுக்கு தெரியும் பசங்களை முடிந்த வரைக்கும் நான் வர பார்க்குறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஆ சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நான் முடிந்த வரைக்கும் நான் வந்துருவேன் அப்படி இல்லாத பட்சதுக்கு பையனை கூட்டிகிட்டு வரேன் இல்லேன்னா அவனை அனுப்பிச்சுவுட்டுட்டு நான் வந்து விவரத்த சொல்லிப்புட்டு வேணால் நான் வந்து வெ விவரம் என்னென்னலாங்கிறதை சொல்லிட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கிறேன் என்ன சரியா இந்த நாளை மறுநாள் வந்துடுறேன் கண்டிப்பாக நாளை மறுநாள் சரிக்கா சரி வச்சுடவா சரிக்கா சரி